தமிழ்நாட்டுல சுகாதார மையங்கள் வந்து நிறையாவே இருக்குது அதை மற்ற நாடுகளில் கூட ஒப்பிடும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சுகாதார மையங்கள் வந்து ரொம்ப தரமான ஒரு சுகாதார மையம் அங்கே இருக்கக்கூடிய உபகரணங்கள் அதெல்லாம் வந்து மலிவாகவும் இருக்கக்கூடியது மருந்து பொருட்களும் வே ரொம்ப மலிவாகவே நம்மளுக்கு கிடைக்கிது மற்ற நாடுகளில் ஒப்பிடும் போதும் இந்தியா கூட ஒப்பிடும் போதும் நம்மள தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சுகாதார மையங்கள் வந்து எவ்வளோவோ பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன் மற்ற க நாடுகளில் ஒப்பிடும் போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சுகாதார மையங்களை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை அங்கே இருக்கக்கூடிய உபகரணகள் எல்லாமே தரமானதாக தரமான உபகரணகள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் முதற்கொண்டு அங்கே இருக்கிற சுகாதார மையங்கள் முதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல தரமாகவும் மிக மலிவாகவும் மலிவாகவும் தான் கிடைக்குது அதனால மற்ற நாடுகளோடு கம்ப்பேர் ப மற்ற நாடுகளோடு நம்ம ஒப்பிடும் போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சுகாதார மையங்கள் வந்து எவ்வளோவோ தேவைதான் அப்படின்னு எனக்கு தோணுது அதுமட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுகாதார மையங்கள்னாவே சில பேர் வந்து அச்சச்சோ அங்கே போனால் என்ன ஆகிடுமோ ஏது ஆகிடுமோன்னு சொல்லி பயந்துக்கிறாங்க அங்கே சரியாக பார்க்கமாட்டாங்க சரியாக தரம் இல்லாத உபகரணகள் இருக்கும் ம விலை அதிகமாகவும் இருக்கும் அப்படி தான் பயப்படுறாங்க ஆனால் நம்ம போய் அங்கே நேரில் பார்க்கும் போது நானெலாம் போய் பார்த்துருக்கேன் சுகாதார மையங்கள் எதாவது எதாவது இக்கட்டான ஒரு சுச்சுவேசன் இக்கட்டான ஒரு நிலம வரும்போது நம்ம சுகாதார மையங்களை அணுகும் போது நம்மளுக்கு அரசு சுகாதார மையங்களை போய் நம்ம பார்க்கும் போது அங்கே இருக்கிற தரமான உபகரணங்கள் மருத்துவர்கள் மலிவாக கொாடுக்கக்கூடிய மருந்துப் பொருட்கள் அதெல்லாம் பார்க்கும் போது நம்மக்கு வ எல்லா நோயும் வந்து குணம் அடைஞ்சிடும் அதனால நம்மளுக்கு தரமாக தான் இருக்குது மலிவாகவும் பொருட்கள் கிடைக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் போது இந்தியாவில் சுகாதார மையங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு தரமாகவும் இருக்குது மலிவான பொருட்களும் கொடுக்குறாங்க மலிவான மருத்துவர்கள் மருத்துவ பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது